சார் எனக்கு வந்து திருமணத்துக்காக எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் சார் அதுக்கு வந்து எனக்கு காய்கறி நிறைய வேணும் சார் நான் சொல்லுறேன் எழுதிக்கிறீங்களா ஆ கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டக்காய் பீட்ரூட் பாகற்காய் பீன்ஸ் அப்புறமா வந்துவிட்டு பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு அப்புறம் பச்சைப்பட்டாணி அதுக்கப்புறம் வந்து மசாலா பொருள் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் உப்பு மிளகாய் மல்லிகைத் தூள் சாம்பார் தூள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எண்ணெய் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை ஏலக்காய் இஞ்சி பூண்டு பே இஞ்சிப் பூண்டு பேஸ்ட் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நிறையா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா கறி மசாலா அப்புறமா மனக்கட் மசாலா வேணும் ஆ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எ ஒரு ரெண்டு நாள்க்குள்ளே எனக்கு இதெல்லாம் வேணும் எண்ணெய் பத்து பாட்டில் தேவைப்படுது எண்ணெய் பத்து பாட்டில் சார் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி சார் தருமபுரி ஆர்கே மண்டபம் சார் ஆர்கே மண்டபம் திருப்பத்தூர் மெயின் ரோடு ஓகே சார் சார் டோர் டெலிவரி தான் சார் வேணும் ஆமாம் சார்

ஓகே சார் நாங்கள் வந்துட்டு நாங்கள் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் எல்லாம் அனுப்பிச்சி விட்ருங்க சரிங்க சார் ஓகே தேங்க் யூ